எங்கப் பகுதியில இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு வந்துட்டு என்ன அப்படினு பார்த்திங்கனா கபடியும் ஜல்லிக்கட்டும் இதெலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான விளையாட்டு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கபடி அப்படின்னு பார்த்தோம் அப்படினா அது வந்துட்டு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படினா பதின் சடுகுடு சடுகுடு அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்கள் தமிழ்நாட்டில வந்துட்டு தமிழ் குடிகளால் வந்துட்டு பலகாலமாக விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டுதான் இந்த கபடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படினா ஏறுதழுவுதல் அப்படினு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு அடுத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வந்துட்டு கபடிதான் அப்படினு சொல்கிறாங்க கபடி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படினா கைப்பிடி அப்படினு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதுவந்துட்டு ரெண்டு அணிகளுக்கு இடையே ஒரு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டுதான் ஒவ்வொரு அணியிலேயுமே வந்துட்டு மொத்தம் ஏழு ஏழு பேர் இருப்பாங்கள் நாற்பது நிமிஷத்துக்குள்ள அந்த விளையாட்ட விளையாடிர்ணும் அதுக்குப் பிறகு வந்துட்டு ஒரு அணியை வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் விளையாடுவாங்க இப்படில்லாம் வந்துட்டு இந்தக் கபடியை விளையாடுவாங்கள் அதுக்குப் பிறகு வந்துட்டு ஜல்லிக்கட்டுப் பார்த்தோம் அப்ப்படினா இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான விளையாட்டு கபடிக்கு முன்னாடிதான் வந்துட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு இதுவந்து பார்த்தோம் அப்படினா இதுவந்துட்டு மஞ்சுவிரட்டு ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் மரபு வழியாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன சொல்லுவாங்க அப்படினா மஞ்சுவிரட்டு ஏறுதழுவுதல் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஜல்லிக்கட்டோட இன்னொரு பேர்தான் மாடை வந்துட்டு ஓடவிட்டு அதை வந்துட்டு மனிதர்கள் அடக்குறதுதான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படினு சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படினா ஒவ்வொரு வருஷமும் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படினா அந்தக் கிராமப் பகுதி இல்லைனா அந்த ஊர் வந்துட்டு ரொம்ப செழிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் அப்புறம் பாலமேடு திருச்சியில இருக்கக்கூடிய சூரியூர் நாமக்கல்ல இருக்கக்கூடிய அழகானந்தம் எ அதுக்கப்பற மேட்டுக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய தப்பம்பட்டி இந்தமாதிரிலாம் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற இடங்கள்தான் வந்துட்டு இது இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டில அதுவும் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாரம்பரியமாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டும் கபடியும் தான்